இப்போ தொழில் வணிகம் இதுமாரியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கிராமத்தில் இல்லை உள்ளூரில் இதுமாரிலாம் செய்யறதுக்கு தாய்மொழி தான் பயன்படுத்துறாங்க இப்போ கிராமத்தில் பார்த்தோம்னா ஒரு காய்கறி வே விற்கிற விற்க வைக்க வரவங்க ஒரு பாத்திரம் விற்க வரவங்க ஒரு மீன் விற்க வரவங்க எல்லாமே தங்களோட தாய்மொழில தான் அவங்களோட என்ன லாங்குவேஜோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் எப்படி சொல்லுறது லோக்கல் லாங்குவேஜில் பேசுனா மட்டும் தான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அந்தருடைய வியாபாரம் நடக்கும் இப்போ போயிட்டு நம்ம ஆந்திராவில் இருக்கோம் அப்படின்னோம்னா அங்கே ஆந்திராவில் போய்விட்டு தெலுங்கில் பேசி வியாபாரம் வந் பண்ணா தான் நல்லது அதை விட்டுவிட்டு நம்ம இங்கிலிஷில் போயிவிட்டு ஒரு கிராமத்தில் போய் பேசிட்டோ இல்லை ஒரு ஆந்திராவில் ஒரு சிட்டியில போயிவிட்டு இங்கிலிஷில் பேசி நம்ம ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக முடியே முடியாது ஸோ அவங்கவுங்களோடைய தாய்மொழியை பயன்படுத்துனா தான் அவங்களுடைய அந்த வாங்கற மக்களுடைய இதயத்தில் நம்ம டச் பண்ணிரும் ஸோ நம்ப அவங்க ஓகே நம்ப லாங்குவேஜில் பேசுறாங்க அப்போ நல்லது தான் செய்வாங்க அப்படி சொல்லிவிட்டு நிறைய பேர் வாங்கறத்துக்கு வருவாங்க அப்போ அது தான் நல்லது அப்படி தான் நம்ம தாய்மொழியை பயன்படுத்தி நம்மளோடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும் அப்படி நீ என் இங்கிலிஷ் அதுக்காக நான் ஆங்கிலத்தை நான் குற சொல்லல ஆங்கிலத்தில் பேசி வியாபாரம் பண்ணோம்னா நம்ம அதர் ஸ்டேட் இப்போ நம்ம வந்து இப்போ அதர் ஸ்டேட் இல்லை அதர் கன்ட்ரி அதாவது ஒரு வெளிநாட்டில போய் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம் இல்லை ஒன்று இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு பொருளை அந்தமாரி இல்லைன்னா ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு இந்திய பொருளாதாரத்தை கூடையே ஒ இந்திய பொருளாதாரத்தில் நம்ம ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஒரு மல்ட்டி லாங்குவேஜ் அப்படி சொல்லக்கூடியதுலாம் நமக்கு கண்டிப்பாக தேவை பட் ஒரு சின் இதை கிராமப்புறத்தில் இருக்கவங்கள ஒரு லோக்கலில் இருக்குறவங்களை நம்ம கவர் பண்ணனும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவங்கோ அவங்க அவங்களுடைய தாய்மொழியை நம்ம தாய்மொழியில பேசுனா மட்டும் தான் வியாபாரம் பண்ண முடியும் இதுனால தான் எம்என்சி கம்பெனி கூட பார்த்திங்கன்னா இந்த மாரி சாதாரண காய்கறி இந்த உணவுப் பொருட்கள் மளிகைப் பொருட்கள் டிப்பார்ட்மெண்ட்டல் ஸ்டோரு சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாரி இடத்துலலாம் பார்த்தீங்கனா இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க சூப்பர் மார்க்கெட்டு வச்சிருக்கலாம் பட் அந்த கிராமத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வைக்கிறாங்க இல்லை ஒரு சிட்டியில ஒரு ஓரளவுக்கு நார்மலான ஒரு சிட்டியில வந்து ஒரு பத்து லட்சம் பேர் இருக்க ஒரு சிட்டியில ஒரு கிரா சூப்பர் மார்க்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில வேலை செய்யறவங்களுடைய ஆளுங்க பார்த்திங்கன்னா அந்த லோக்கலில் இருக்கிற ஆளுங்களே போடுவாங்க ஏன் அப்படின்னா அவங்கதான் அந்த லோக்கலில் இருக்குறவங்களுக்கு ஏத்தமாதிரி பேசி அந்த பொருளை வந்து வாங்க வைக்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து ஒரு திருச்சியில ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அங்கேருந்து திருச்சியில சூப்பர் மார்க்கெட் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆந்திராவில் இருந்தோ இல்லை டெல்லியில் இருந்தோ இல்லை வந்து அமெரிக்கா சைனாவில் இருந்துலாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க ஸோ திருச்சி சரௌண்டிங்கில இருக்கிற நம்ம எடமலைப்பட்டி புதூர் நம்ம வந்து நாவல்பட்டு குட்டூர் தெ தென்னூர் இந்தமாதிரி ஏரியாவில் இருக்கிற ஒரு ஓரளவுக்கு படிச்ச ஒரு மக்களைதான் ஸ்டூடண்ட்ட தான் கூப்பிட்டு வருவாங்க ஸோ அப்படி அதான் வந்து அவங்களுடைய பொருள் அவங்களுடைய வணிகத்தை பொருளோடைய அவங்க பொருளாதாரத்தை உயர்த்த முடியுறதுக்கும் நல்லா இருக்கும் தாய்மொழியை பயன்படுத்தி பேசுறது நல்லது அதுவும் நம்ம தமிழ்நா மொழி வந்து பார்த்தோம்னா உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து முன் தோன்றிய ஒரு மூத்த தமிழ்மொழியாக இருக்கு இது வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு மொழி நாம் தமிழர் என்பது நம்மள்லாம் பெருமை கொள்ளணும் அந்த தமிழ்மொழியை நம்ம கண்டிப்பாக வளர்க்கணும் அதுக்கு எந்தவொரு வியாபாரமாக இருந்தாலும் சரி எந்தவொரு வணிகமாக இருந்தாலும் சரி எந்தவொரு தொழிலாக இருந்தாலும் சரி விவசாய தொழிலில் கண்டிப்பாக தமிழ் பாட்டுப் பாடிக்கிட்டு நாட்டுப்புறப் பாட்டுப் பாடிக்கிட்டு யூஸ் பண்ணிகிட்டுருப்பாங்க சாஃப்ட்வேர் தொழில்லையும் சரி ஸோ ஒரு ஐடி கம்பெனிலாம் பார்த்தோன்னா இனிமேல் தமிழ்ல கொண்டு வந்துருணும் அந்தமாரி தமிழில் கொண்டு வரது ரொம்ப நல்லது அதுமாரி ஃப்ரொஃபஷ்னல் துறையிலிஸ் எல்லா தொழில்லையுமே டாக்டர்ஸ் எல்லாமே தமிழ்ல படிக்கிறோம் ஆங்கில இருக்கிற மொழியில் இருக்கிற எல்லா நூல்களையும் தமிழில் தொகுத்து அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இது தான் நம்ம நாட்டோடைய வளர்ச்சிக்கு தமிழ்மொழியோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும்